எங்கள் பிள்ளைங்க கபடி போட்டியில் விளையாண்டு எங்கேயாவது பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி விசேஷம் நாளில் கபடி போட்டி வச்சு அதில் பங்குட்டு பிள்ளைங்க கை கால்லாம் அடிப்பட்டு உதபட்டு ஜெயித்து பல கப்புகள் பதக்கம் அதைவிட்டா செர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க இதை மாதிரி பிள்ளைங்க க்ரூப்பாக ஒரு பத்து பசங்கள் போவாங்கள் அதில் எங்கள் பசங்களும் போவாங்கள் விளையாடுவாங்க விளையாண்டு கப்பு ஜெயிச்சுட்டு வருவாங்க அது எங்கள் வீட்டில் வந்து வைக்கும் போது சாதனையை பார்த்தா ஒரு சில நேரம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு சில நேரம் சந்தோஷம் இருக்கும் அதில் பங்கேற்றான்ற அந்த அடையாளமாக அந்த கப்பு இருக்கும் அதை விட்டால் அந்த பதக்கம் செர்டிபிகேட்டு ஃபோட்டோ அதுக்குன்னு ஆனால் யூனிஃபாம் பிள்ளைங்க டிரெஸ்ஸுல்லாம் போட்டுகிட்டு வரும் போது கொஞ்ச மனதில் கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் நிறைய பெருமையாக பசங்கள் வந்து சொல்லும் அதில் எங்கள் பசங்களும் உண்டு இந்த மாதிரி விசேஷம் டைம் மட்டும்தான் அந்த மாதிரி விளாட போவாங்க பசங்கள் அவங்களால அப்போ தான் முடியும் அதை விட்டால் வெளிநாடுகளில் இது மாதிரி போய் விளாட முடியாது அவங்களுக்கு அந்தளவுக்கான அந்த அளவுக்கான வசதி எங்கள்ட்ட இல்லை எங்கள் இதில் வந்து நாங்களாம் கிராமத்தில் இருக்கிறவங்க எங்கள் பசங்கள் விளையாண்டு ஜெயித்து வெறும் இந்த கப் செர்டிஃபிகேட் ஃபோட்டோ இது தான் எடுத்துகிட்டு வருவாங்க மீதி வேறு எதுவும் தெரியாது எங்களுக்கு அதனால் எங்கள் பசங்கள் இதில் சாதனை செஞ்சுருக்குறாங்க